நேரம் மிகவும் குறைவா இருக்குது ஆனால் சீக்கிரமாக வந்து நான் வெளியே கிளம்பணும் அப்படின்றப்ப வந்து உப்புமா வந்து சீக்கிரமாக செய்யலாம் இப்போ கோதுமை ரவை வந்து ரொம்ப வந்து இயற்கையில நல்ல உடம்புக்கு சத்தானது அதை வந்து க எடுத்து நல்லா வெ எண்ணெய் நல்லெண்ணையை ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு மிளகாய் வற்றல் கருவப்பில்லை வெங்காயம் பச்சமிளகாய் எல்லாம் பொடியாக நறுக்கி போட்டு நல்லா கடலப்பருப்பு நிலக்கடலைப்பருப்பும் போடலாம் குழம்பு போடுற மலை கடலப்பருப்பும் பச்சக்கடலப்பருப்பும் போட்டு நல்லா தாளிச்சு விட்டு ஒரு டம்ளர் கோதுமை ரவையும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு பொறுபொறுனு வரந் வதக்கின உன்னே அதுக்கப்புறோம் ஒரு டம்ளர்க்கு இணையாக மூணு டம்ளர் தண்ணி கோதுமை ரவன்றப்ப நான் கொஞ்சம் கூட கொஞ்சம் நேரம் வேகும் அப்படின்ற அப்போ மு மூணு டம்ளர் தண்ணிர் ஊற்றி உப்பு போட்டு நல்லா வை வேகவும் தண்ணிர் வ வதக்கவும் இறக்கிட்டா நல்லா உதிரி உதிரியாக நல்லா அழகாக கிடைக்கும் உப்புமா